ஹலோ ஓலா கேபுங்களா எனக்கு வந்து இப்போது அர்ஜென்ட்டாக ஒரு கார் வேணுங்க சார் வந்து நாங்கள் வந்து இப்போது நாமக்கல்லில் இருக்க மலைக்கோட்டைக்கு போகணும் அதனால் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கார் வேணும் சார்ஜ் எவ்வளோங் சார் சார்ஜ் வந்து நாங்கள் ஆன்லைன் பேமண்ட் பண்ணிடுறோம் எங்களுக்கு வந்து அது இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சேகால் ஆகுது எங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து ஒரு கேப் வேணும் அந்த கேப் வந்து கேப் வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டியோடு இருக்கணும் கேபு அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எங்களுக்கு கேப் வந்து நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரத்தில் எங்களுக்கு கேப் அனுப்புங்கனால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எங்கள் ஃபோன் நம்பர் ஜ் வந்து நைன் ஃபை செவன் எயிட் த்ரீ ஃபை த்ரீ டூ ஒன் ஃபோர் அர்ஜென்ட்டாக ஒரு கேப் அனுப்புங்க சார் அதோடு டிரைவர் நம்பரும் வந்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க நாங்கள் டிரைவரை கான்டெக்ட் பண்ணிக்கிறோங்க சார்